தமிழ்மொழி இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு க்கு முன்னரே உருவான மொழி என்று கூற கேட்டிருக்கிறோம் திருவள்ளுவர் ஆண்டு அப்படி அந்த மாதிரி சொல்லும்பொழுது திருவள்ளுவர் ஆண்டா அப்படின்னா என்ன அப்போ அப்போ இருந்தே கல் தோன்றி மண் தோன்றாக் காலத்தே தோன்றிய தமிழ் நம்மளுடைய தமிழ்மொழி அப்படின்னு கேட்டிருப்போம் இந்தமொழி வளர்ந்தது அப்படி அதற்குரிய காரணம் தமிழ்மொழி பற்றுடையவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பேச்சாளர்கள் கலைஞர்கள் இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் அந்த சமுதாய மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் இவர்கள் முன்னெடுத்துச் சென்றதால் இந்த தமிழ்மொழி மென்மேலும் மெருகூட்டப்பட்டு இன்று மற்ற மொழிகளை காட்டிலும் சிறந்த மொழி செம்மொழி என்ற பட்டத்தை வென்று உள்ளது பிறமொழி கலப்பு இல்லாத தமிழ்மொழி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பேச்சு வழக்கில் ஆங்கிலமும் அல்லது பெ மலையாளம் இதெல்லாம் கலந்திருந்தால் கூட தமிழ்மொழிக்கு ஈடு இணை வேறு எந்த மொழியும் சொல்லமுடியாது தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்ச்சி இன்னும் நீண்டுகொண்டே போகும் அதனுடைய வார்த்தைகள் அதனுடைய அர்த்தங்கள் வேறு மொழியில் இருக்கிறதா என்றால் எனக்கு தெரியவில்லை ஆனால் சிறந்த மொழி தமிழ்மொழி என்று நான் சொல்வேன்